நாங்கள் வந்து சென்னை எங்கள் சொந்த ஊர் வந்து கவர்க்கல் எஸ்டேட்னு சொல்லுவாங்க நாங்கள் கவர்க்கல் எஸ்டேட் வந்து எனக்கு போகணும்னு ரொம்ப ஆசை ஆனால் நாங்கள் எங்கள் லைஃப் டே டு லைஃப் வந்து நாங்கள் சென்னைலயே தான் வச்சிகிட்டு இருக்கோம் நான் சொந்த ஊர் நம்ம பசங்களுக்கு லீவு டேஸ் அப்போ வந்து நாங்கள் அது எஸ்டேட் போவோம் அங்கே போயிவிட்டு எஸ்டேட்டில் நாங்கள் என்ன பாரம்பரியமாக இருக்கும்னு சொன்னால் தேயிலை தயாரிப்பாங்க தேயிலைன்றது வந்து நம்ம வீட்டுக்கு காப்பி தூள் வந்து அங்கே ரொம்ப பியூராக நம்ப தேயிலைனாலே நம்ம எஸ்டேட்டை தான் சொல்லுவோம் அங்கே வந்து தூய்மையாக நல்லா க்ளியராக டேஸ்ட்டியாக இருக்கும் டீலாம் அங்கே போய் சுற்றி பார்த்தோம்னா வச்சீக்குங்களன்னு அந்த வால்பாறை அப்புறமே இந்த அந்த எஸ்டேட் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த நதிலாம் ஓடும் அதில் வந்து நதி வரும் படிக்கட்டு எங்கள் வீட்டுக்கு மேலே படிக்கட்டு மேப்படி கீப்படி அப்படிலாம் இருக்கும் மேலேருந்து படிக்கட்டுலருந்து தண்ணியாக வழிஞ்சிகிட்டு இருக்கும் அங்கே பக்கத்தில் நாங்கள் போய் துணியை வாஷ் பண்ணிக்குவோம் அப்புறமே அதில் இருந்து இந்த நத்தைங்க மீன் அதெல்லாம் போவும் அதெல்லாம் நாங்கள் போய் ஜாலியாக பிடிப்போம் எங்கள் வீட்டுகிட்ட அப்புறமே தேயிலை வந்து இப்போ மலை மேலே இருக்குன்னா அதில் ஃபுல்லாக அதில் செடி ஃபாரஸ்ட் ஃபுல்லாக அந்த தேயிலை செடி தான் வச்சுருப்பாங்க அதில் போய் நாங்கள் அதை கொழுந்து எடுத்துட்டு விளாடுவோம் அந்த கொழுந்தில் இருந்து தான் தேயிலை தயாரிப்பாங்க அப்புறமே வால் பாறையை சுற்றி பார்க்க போவோம் அந்த அந்த பஸ்சு வந்து அதில் நம்ம ஏறும் போது ஜா ஜாலியாக மலை மேலே சுற்றி சுற்றி தான் பஸ் ஏறும் அதெலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறம் பக்கத்தில் போய் அந்த தேயிலை பண்ணுவாங்க அப்பறமாக ஊரை சுற்றி பார்க்கும் போது இந்த வயல் வெளிங்கலாம் பச்சை பசேல்ன்னு நெல் அறுவடை போடுவாங்க சூப்பவாக இருக்கும் லீவ்வில் சம்மர் ஹாலிடேஸ் மே மாதம் அப்போலாம் எங்கள் அம்மாவை நாங்கள் கூட்டிகிட்டு எஸ்டேட் போயிடுவோம் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்கும் இந்த நைட் நேரத்தில் வீட்டில் வந்து வாழை மரம்லாம் நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி வச்சுருப்போம் அதில் வீட்டுக்கு ஒரு யானைங்க வந்து இந்த வாழை மரத்தை வந்து தான் அந்த தண்டு வந்து நைட் நேரத்தில் சாப்பிடும் அப்போயும் நாங்கள் வீட்டில் தூங்கிட்டே இருக்கும் போது அந்த யானைங்க வந்து அந்த கதவை வந்து இடிக்கும் பாருங்களேன் அப்போ தான் பயமாக இருக்கும் ஆனா எஸ்டேட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏரியா ஆனா யானைங்களுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கும் அப்புறமே நாங்கள் யானைகள் நம்ம பகல் டைம் நைட்டில் நேரம் பார்க்காம அதில் மலையில இருந்து தேயிலைக்கு போவும் அங்கே நாங்கள் பாத்ரூம் மேலே இருந்து ஏறி நாங்கள் பார்ப்போம் அப்புறம் அங்கே ஜாலியாக இருக்கும் அப்புறம் எஸ்டேட்டில் வந்து அண்ணாசாலைன்னு ஒன்று இருக்கும் அதை சுற்றி செடிங்கலாம் வச்சுருப்பாங்க அது சூப்பவாக இருக்கும் அப்புறமே மரத்து கிட்ட வந்து அங்கே பூச்செடிங்க புதினாலாம் சூப்பவாக முளைக்கும் புதினா அதாட்டமே அந்த உருளை கிழங்கு இந்த கேரட்டு அப்புறமே கருவேப்பில்லை தோட்டத்துக்கு தோட்டத்தில் நம்ம எந்த பொருளை வச்சாலுமே அது சூப்பவாக முளைக்கும் அங்கே வந்து பச்சை பசேல்ன்னு அது எப்போவுமே கூலிங்காகவே எங்கள் ஊர் வச்சுக்கும் மழை அடிக்கடி பேஞ்சிகிட்டே இருக்கும் வெயில் இருக்கவே இருக்காது நம்ம அழகாக நைட் நேரத்தில் பெட்ஷீட் போட்டு சூப்பவாக நம்ம தூங்கலாம் ஜாலியாகருக்கும் அப்புறமே அப்புறமே முருங்கக்காய் அந்த மரம் அப்புறம் தோட்டம் சுற்றி அங்கே அந்த எங்கள் வீடுங்க எல்லாமே லைனில் கோட்ரஸ்சாக இருக்கும் வீடு தனிதனியாகலாம் இருக்காது மேப்படி கீப்படி அதுக்கு மேலே ஒரு மேப்படின்னு இருக்கும் அப்போ அங்கே அங்கே இருக்கிற பஸ்சே செட்டு போட்டு சூப்பராக இருக்கும் அங்கே செட்டில் போய் தான் நாங்கள் பஸ்லாம் ஏறுவோம் பஸ்ங்க ரெண்டு மாடி பஸ்லாம் எங்கள் எஸ்டேட்டில் இருக்கு அங்கே பார்ப்போம் அந்த ஸ்கூலில் இருக்கிற சார்ருங்க அவங்கலாம் மீட் பண்ணி போய் நாங்கள் பேசுவோம் அங்கே இருக்கிற ஏரியா ஃபுல்லாக ரோடுலாம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் பஸ்ஸில் நாங்கள் போயிகிட்டே இருப்போம் பாருங்களேன் அப்போ இடையில வந்து யானை மறைக்கும் பாருங்கள் அப்போ தான் உயிரே போயிவிட்டு வரும் ஆனால் என்ன தான் யானைங்கள் வந்தாலும் அது எங்கள் சொந்த ஊருன்றதுனால எஸ்டேட் வந்து அது வந்து எங்கள் சொந்த ஊர் அதனால் அதை சுற்றி பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சம்மர் டைம்லலாம் நாங்கள் அங்கே போயிவிடுவோம் அங்கே போயிவிட்டு நைட் நேரத்தில் நீங்கள் பெட்ஷீட் இல்லாமல் அங்கே நீங்கள் தூங்கவே முடியாது ஜர்கின் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சொட்ரு போட்டு அதுக்கு மேலே போர்வையும் போர்த்திட்டு நீங்கள் அப்படி தான் தூங்க முடியும் ஆனால் அங்கே எஸ்டேட்டில் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த ஊரில் அன்னக்கு ஒரே ஒரு பயம் தான் தேயிலை காட்டில் ஃபுல்லாக அந்த மர அட்டைங்க இந்த பாம்பு அதெலாம் இருக்கும் அப்புறம் மழ வந்துச்சுன்னா ரொம்ப பயமாக இருக்கும் இடி இடிச்சிச்சுனா ஒரு மரத்தில் போய் விழுகும் அந்த மரம் அப்படியே கீழே விழுந்துவிடும் அதெலாம் ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஊரை சுற்றி பார்க்க வரணும்னா எஸ்டேட் சைடு வாங்க இப்பயும் டூரிஸ்ட்டு பிளேசாக வந்து வால்பாறையும் அறிவிச்சிருக்காங்க சூப்பவாக இருக்கும் ஐ லைக் எஸ்டேட்